நீச்சல் கற்றுக்கொள்ள தொடங்கும் ஒருவருக்கு நீங்கள் என்ன ஆலோசனை வழங்குவீர்கள் என்றால் முதலில் நீச்சல் உடையை அணிந்து கொள்ள வேண்டும் அது அதற்கடுத்து நீச்சல் குளத்தில் ஆழமாக தண்ணி இருக்கிறதா என்று பார்த்து ஆழம் இல்லாத மீடியம் சைஸ் தண்ணி இருக்கும் இடத்தில் போய் அதை நீச்சல் கற்று கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுவேன் இந்த கிருஷ்ணகிரியில் ஸ்டேடியம் ஸ்டேடியம் இருக்கிறது அந்த அங்கே எங்கள் பசங்க கூட போய் இந்த மாதிரி பேசலாம் அங்கேயும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க